ஹாய் மேடம் எங்கள் வீட்டில் வந்து மல்லிகை தோட்டம் வச்சுருக்கோங்க மேடம் பூ நீங்கள் எடுத்துக்கிறீங்களா மல்லிகை நாங்கள் அது டெய்லி மாறும் மேடம் அதாவது முகூர்த்த தேதியில வந்து ஆயர்ரூவாய்க்கு கொடுக்குறோம் கிலோ மற்ற நாள்களில் ஒரு எழுநூறுரூவா அறுநூறுவா அந்த மாதிரி கொடுக்குறோம் மேடம் ஆ ஓகே மேடம் நிறைய ம் எத்தனை கிலோ மேடம் உங்களுக்கு நீங்கள் டெய்லியும் எடுத்துப்பீங்க எங்கள் வீட்டில் ஒரு பத்து பதிஞ்சி கிலோ அதை மாதிரி நிறையா நாங்கள் நிறைய பயிர் பண்ணுறோம் ஓகே மேடம் நான் அப்போ நான் டெய்லியும் மார்னிங் ஒரு எயிட்டோ கிளாக்லாம் உங்களுக்கு டெய்லியும் ரெண்டு ரெண்டு கிலோ கொடுத்துறேன் மேடம் ஆ சரிங்க மேடம் அப்படினா அதை மாதிரியே பண்ணிடுறேன் ஆனால் தினமும் எனக்கு வந்து நீங்கள் பூவுக்கான விலைய கொடுத்துடுங்க மேடம் ஆ சரிங்க மேடம் தேங்க் யூ மேடம்